அண்ணா வணக்கம் விக்னேஷ் பேசுகிறேன் ஐயப்பா டிராவல்ஸ் தானேங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா அண்ணா போன வாரம் உங்களை கூப்பிட்டுருந்தேனுங்களே நம்மளுக்கு கூட இங்கே அனுப்பிச்சி விட்ருந்திங்க இல்லைங்கண்ணா அந்த ஸ்டேட் பேங்கில் ஒர்க் பண்ற ஆ ஆ அந்த வீடுதான் அந்த வீடுதான் விநாயகா ஹாஸ்பிட்டல் ரெகுலராக கேட்டுருந்தோமே போன தடவை ஒரு பையனை அனுப்பிச்சி விட்டிங்க இல்லைங்கண்ணா பரவாயில்லை குட் பெர்சனு நல்லா இருந்தாருண்ணா ஓ ஆ அதெல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாதுங்கண்ணா வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாரு நம்மளால முடியலைன்னா கூட இறங்கி வந்து நல்லா கேரிங்காக வந்து எடுத்து கொடுக்கறது பொருள் மெட்டிரியெல்லாம் இது பண்றது இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்தாரு ஆ ஆமாங்கண்ணா நாளைக்கு வண்டி அவைலபிளாக இருக்குதுல்லைண்ணா ஆ இருந்தால் ஆ இருந்தால் ஆ இருந்தால் நம்மளுது புக் பண்ணுங்கண்ணா நம்மளது எனக்கு இப்போ நீங்கள் வண்டி கூட எனக்கு இது இல்லைங்க நாளைக்கு நீங்கள் அதை அனுப்பிச்சி விட்ற டிரைவரு இருக்கார் பார்த்திங்களா அன்றைக்கு அனுப்பிச்சு விட்டாரு அவரையே அனுப்புனீங்கனால் எனக்கு இன்னமும் வசதியாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கனால் கொஞ்சம் முகம் சுளிக்காமல் கொஞ்சம் ஒரு டிராவலிங் இதை வந்து நீட்டாக பண்ணி கொடுத்தாருங்க அதுக்காகதான் வேறே ஒன்றும் இல்லை பண்ணிக்கலாங்களா ஆ சரிங்கண்ணா கண்டிப்பாக நம் நம்மதான் ரெகுலராக இது சொல்லிவிட்டோமே ஆ நீட்டாக நீட்டாக நீட்டாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை உங்களுக்கு எந்த குறையும் வராது நம்மளுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் விஷயங்கிறதுனால போகிறத முன்னே பின்னே டைம் ஆகுமே தவிர மீதி எல்லாமே நீட்டாக பண்ணிடுறோம் ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லைண்ணா ஆ அவரு ஆ அவருதான் வேணும் ஏன்னா போன தடவை நல்லா கேரிங்காக அம்மா இறக்கி விட்றது பிடிக்கறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீட்டாக பண்ணாருண்ணா அதனால்தான் கேட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னுமேட்டு உங்களை ரெகுலராக நாந்தான் கூப்பிடுவேன் எனக்கு நீங்கள் இதை அனுப்பிச்சு விடுங்க இதையே புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு எனக்கு இத்தனை மணிக்கு வந்துடணும் கரெக்டாக ஒம்பது மணின்னால் ஒம்பது மணிக்கு ஒரு கால் மணிநேரத்துக்கு முன்னாடியே எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க ஆ ரைட்டு ஓகேங்கண்ணா ஆ நன்றி